ஹலோ அம்மன் மெஸ்ஸுங்களா நான் ஆட்டுக்கால் சூப் ஒன்று ஆர்ட்ரு கொடுத்துருந்தேங்க எனக்கு ஈவினிங் செவன் டூ எய்ட் ஓ கிளாக் தான் ஒர்க் முடியும் அந்த டைம் வந்து எனக்கு ரிசீவ் ஆகிற மாதிரி இருக்கணும் அதே சமயம் என்னோடய ப்ராடெக்ட்டோடய ஹீட்டு குவாலிட்டி இது வந்து மெயிண்ட் செவன் ஓ கிளாக் வரைக்கும் மெயிண்டன் ஆகிற மாதிரி வேணுங்க அப்போதான் எனக்கு நான் ரிசீவ் பண்ணும்போது எனக்கு அந்த குவாலிட்டி கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பேக்கிங்லையும் அதுக்கு ஏற்ற மாதிரி பெட்டரா கொஞ்சம் பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும்